இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு இரண்டாயிரத்தி மூன்று